மீனும்மா மீனு மீனு மீனு வாங்கம்மா ம் வஞ்சிரம் மீன் நெத்திலி மீன் ராலு எல்லாம் மீன் இருக்கும்மா உங்களுக்கு என்ன மீனும்மா வேணும் வாளை மீன் கெளுத்தி மீன் உங்களுக்கு எந்த மீன் வேணும் ஓகே வஞ்சிரமா ராலு ரெண்டு கிலோ இருக்காதும்மா ஒரு கிலோ இருக்கும்மா ஒரு கிலோ வஞ்சிர மீன் ஆயிரத்தி எண்பது ரூபாம்மா ஓகேம்மா அம்மா இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ வாங்கிங்கோங்கமா ராலில் ஒரு கிலோ இதில் ஒரு கிலோ வாங்கிங்கோங்கமா வஞ்சர மீனில் ஒரு கிலோ வாங்கிங்கோங்கமா ஓகேம்மா போட்டுடலாம்மா ஓகே ஓகேம்மா ஓகே இல்லைம்மா அதுக்கும் அமௌண்டு தர்ணும்மா ஆள் வேறு ஆள்தாம்மா நாங்கள் நாங்கள் பண்ணுறதுல்ல நாங்கள் வெட்டி மட்டும்தான் தருவோம் ஆள் வேறு ஆள் அது க்ளீன் பண்ணு அதெலாம் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லாம் பார்த்து பண்ணிர்றம்மா மொத்தம் அமௌண்டு பார்த்திங்கனா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா வருதும்மா

அம்மா நாட்டு மீனெல்லாம் பார்க்குறிங்களாம்மா கெண்டை இருக்கும்மா கெண்டை கொரவை கெழுத்தி எல்லாம் மீன் இருக்கும்மா உங்களுக்கு என்ன மீனும்மா வேணும் கெண்டையா ஓகேம்மா அதுதான் ஓகேம்மா நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா வந்து வாங்கிங்கோங்கமா ஓகேம்மா நான் அப்படியே அஞ்சு நிமிஷம் நின்னுங்க வெட்டி கொடுத்துட்றேன் ஓகேம்மா